ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஒரு ஒரு வ இரண்டு வருடத்துக்கு முன்பதாக அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜரி பண்ண வேண்டிய சூழல் சென்னைக்கு போனோம் சென்னையில் ஜிஹெச்சியில் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகும்போது ஏன்னால் பணம் நிறைய செலவாகுங்கிறதனால ஜிஹெச்சிக்கு போனோம் பட் அங்கே போய் அங்கே பண்ணும் போது பண்ண முடியாது ரொம்ப சீரியஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டாங்க அப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்ப்பிட்டலில் உடனே அங்க அட்மிட் பண்ணும் போது அவங்க முப்பது லட்ச ருபாய் கேட்டாங்கள் ஸோ முடிவு எடுக்க முடியல பணம் கொடுக்க முடியல முடிவு எடுக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல திரும்ப அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அந்த டைமில் வந்து அது எப்படி வெற்றிகரமாக மாற்றத்துக்கு வலி ஏற்பட்டுது அப்படின்னா நம்முடைய நெருங்கியர் நண்பர் ஒருத்தர் சகோதரர் அவர் பக்கத்தில் இருக்கிற மாவை மாநிலத்தில் இருந்து நம்மளுக்கு தொடர்புக்கொண்டு பேசுனாங்கள் எதேர்ச்சையா பேச வரும்போது என்னுடைய வாய்ஸ் டல்லா இருக்கிறத பார்த்து என்னாங்கள் என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்பொழுது இது மாதிரி முடிவெடுக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இங்கே வாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது நான் பார்த்துக்குறேன் வாங்க அப்படின்னாரு ஸோ அவருடைய ஆலோசனையின் பேரில் அங்க போகும் பொழுது படப் படப் படப் படப் படப் படன்னு எல்லா வேலைகளும் முடிந்து ஒரு மூன்று மாதத்துக்குள்ளாக முற்றிலும் பூரணமாக குணமடைந்தவராக அப்பா வந்து திரும்ப நாங்கள் வந்தோம் ஸோ அந்த ஒரு சூழல் முடிவெடுக்க முடியாத ஒரு தருணத்தில் நான் இருந்தேன் சரியான நேரத்தில் சரியான முடிவு சரியான ஆலோசனை அங்கே போன அப்புறம் ஒரு டிவைன் பவர் என்னுடைய நண்பர் மூலமாக அவருடைய ஆலோசனையின் மூலமாக அங்கே பெற்றுக்கொண்டு அது வெற்றிகரமாக நடந்து முடிந்தது